நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஒன்று வந்து ஆரம்மிச்சிருக்கோம் அதில் வந்து நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின் சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் எப்போயும் நாங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து பதிவு பண்ணுறது எப்படி தைரியமாக அதை வந்து பார்த்தீங்கன்னா போடுறது அப்படின் சொல்லி ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம் அதில் எந்தமாதிரி நாம் வந்து போட்டோமோ அதிக மக்கள் வந்து பார்க்கறாங்க அப்புடின் சொல்லி தெரிஞ்சுக்கிறோம் அதிகம் வந்து பார்த்தீங்கன்னா போடுறது அதிகம் ஓரளவுக்குப் பார்ப்பாங்க ஒரு இதை வந்து பார்த்தா அதிகம் பார்க்கறதில்ல ஏன் அப்படின் சொல்லி பார்த்தீங்கன்னா அதை மக்களுக்கு அவ்வளோ அது நல்லாயில்ல அப்படின் சொல்லி ஓரளவுக்குத் தெரிஞ்சுருக்குறோம் இந்த யூடியூப் சேனல் அப்படின் சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் நிறைய கருத்துக்கள் நல்ல கருத்துக்கள் அதிகமாக இருக்குது மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அதிகம் பார்க்கறதும் இருக்குது எங்கள் திறமைகளை வந்து பார்த்தின்னா ஓரளவுக்குத் தெரிஞ்சதை நாங்கள் வந்து போட்டுகிட்டு இருக்கோம் நாங்கள் ஒரு ஆரம்பித்து ஒரு ஆறு ஏழு மாதம் ஆகுது இது வரைக்கும் நாங்கள் ஓரளவுக்குப் போட்டுகிட்டு இருக்கோம் பார்க்கலாம் அடுத்த வருஷமாச்சும் ஓரளவுக்கு நல்லா போட்டு கொஞ்சம் மக்கள் அதிகம் பார்ப்பாங்கன்னு சொல்லி நாங்கள் நினைக்கறோம் எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து போடுறோம் பாதி வந்து நாங்களும் யூடியூப் சேனல் பார்ப்போம் மற்றவுங்க எப்படி போடுறாங்கன் சொல்லி பார்த்தோம் அதுலேயுமே நாங்கள் வந்து போடுறதும் வந்து இருக்குது நாங்கள் வந்து பார்த்தன்னா ஒரு புதுசு புதுசாக எதாவது போடலாம் அப்படின் சொல்லி நெனைச்சிட்ருக்கோம் அதுக்கான நேரமும் வந்து பார்த்தின்னா எங்கள் எங்கள்கிட்ட இல்லாதுனால் அப்போதிக்கி எதாவது இருக்குது தெரிஞ்சதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி போடுறோம் பசங்களுக்குமே வந்து பார்த்தன்னா அந்த அளவுக்கு நேரம் இல்லை அதனால் ஓரளவுக்கு நாங்கள் போட்டுகிட்டு இருக்கோம் ஓரளவுக்கு டைம் கெடச்சிச்சின்னால் அவங்களால என்ன ஓரளவுக்கு போட முடியுமோ அதை வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக வெளிப்படுத்துவோம் யூடியூப் சேனல் அப்படின் சொல்லி பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இப்போ வந்து போட்டுகிட்டு இருக்காங்க போடுறதுனால மக்கள் அதிகமாக பார்க்குறதுனால மற்றவுங்களோட இதை வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகுது ஒரு நல்ல பிரபலமானவங்களை அதிகம் பார்க்கறாங்க இப்போதான் சா இப்போதான் ஆரம்மிச்சிருக்கோம் அப்படின்னா அது கொஞ்சம் இதாகதான் வந்து போகும் ஓரளவுக்கு நல்ல கன்டன்ட் கிடைச்சிச்சின்னா நாங்கள் அதிகம் வந்து போடுறதுக்கான வாய்ப்புமே இருக்குது